சொல்லுப்பா ஆ அப்படியாப்பா அது எது என்ன நூல் போக மாட்டிக்கிதா ஆ ஆ சரிப்பா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இப்போ அந்த மிஷின் வந்து இப்போ என்ன ஆகுது அந்த நூல் வந்து அதில் ஜாயிண்ட் ஆக மாட்டேக்கிதா ஆ கட்டாயிடுதா கட்டாயிடுதா ஆ அது என்ன பண்ணும்னா இப்போது ஒரு போல்டு ஒன்று கீழே இருக்கும் பாருங்கள் அது கீழே இருக்கும் போது அது லூஸ் பண்ணிட்டு இந்த நூல் எடுத்துட்டு போய் அதில் ஜாயின் பண்ணி மறுபடியும் இந்த ஜாயின் பண்ணதில் மறுபடியும் டைட் வச்சு நீங்கள் ஆன் பண்ணுங்கள் மறுபடியும் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்ததுக்கப்புறோம் அது நூல் க கரெக்டாக வருதான்னு பாருங்கள் கொஞ்சம் பா அப்படியே லைன்ல இருக்கேன் பாருங்கள் நீங்கள் ஆ ஆ பாருங்கள் அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும் ஃபிட்டிங் பண்ணணும் ஃபிட்டிங் பண்ணால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஆமாங்க ஆ ஆ ஆ அது தான் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அந்த மிஷின்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிங்கன்னால் அந்த ரேடர் வந்து கீழே இறங்கும் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஓ அந்த துணியை வந்து உள்ளார ஜாயின் பண்ணி விட்ருங்க ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆமாம் அந்த மிஷின் குள்ள ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னால் அது பாட்டுக்கு ஓடிகிட்ருக்கும் அப்படியும் ஏதாவது கட்டாகி கட்டாகி வந்ததுன்னால் மறுபடியும் அதை கழட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் போட்டிங்கன்னால் மறுபடியும் அதே மாதிரி போல்டு நட்டை கழட்டி மிஷினை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு அந்த நூலை ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கும் ஒடிகிட்ருக்கும் ஆமாங்க லோ ஆமாப்பா லூ லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா லூஸ் பண்ணிங்கன்னால் போதும் அது நீங்கள் இனிமேட்டு கட்டாவாம நீங்கள் பார்த்துக்கலாம்

அது கட்டாயிருச்சின்னால் மறுபடியும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரி பண்ணிங்கள் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அது ஒன்றும் பிரச்சன இல்லை அப்படி வேற ஏதாது டௌட்டுனால் என்னை கூப்பிடுங்க நான் இது பண்ணி தர்றேன் ஆ சரி சரி சரி சரி இனிமேல் கட்டாகாது இனிமேட்டு கட்டாகாதமாட்டிக்கி நீங்கள் பார்த்துக்கங்க அது தான் நூல் கட்டாகுற மாதிரி இருந்துச்சுனால் அந்த பெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு மறுபடியும் இந்த நூலை எடுத்து அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னால் இதாயிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக கூப்பிடுங்கள் ம் ஆ ஆ கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள் பண்ணி தர்றேன் நான்